ஹலோ ஓலா கேப்புங்களா நான் வந்து ஒரு பிக்கப்குகாக ஆட்ரு புக் பண்ணியிருந்தேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வரேன்னு சொல்லியிருந்தீங்க எங்கே இன்னும் காணும் நீங்கள் நான் உங்களுக்கு பாயிண்ட் பண்ண இடத்துலதான் நின்னுட்டிருக்கேன் நீங்கள் இன்னும் வரலேன்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் கால் பண்ணினேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க இல்லேங்க நான் சொன்ன இடத்துலதான் நான் உங்களுக்கு எந்த இடத்துல நான் சொன்னேனோ அந்த இடத்துலதான் நின்னுட்டிருக்கேன் இங்கே நீங்களும் அங்கேதான் நிற்குறீங்களா இல்லைங்க நான் இங்கே வெளியே தான் இருக்கேனே உங்களை நான் பார்க்கலையே இன்னும் இல்லை நீங்கள் கரெக்டான லேண்ட்மார்கில்தான் நிற்குறீங்களா இல்லி நீங்கள் சொன்ன லேண்ட்மார்க்லேதான் நான் நின்னுட்டிருக்கேன் அந்த விநாயகர் கோயில்கிட்ட தான் நிகற்கறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன் வெளியே வந்து வெளியே நான் நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் எனக்கு அப்படியே செக் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்களேன் இல்லை நான் இல்லல்லை அங்கேயேதான் நின்னுட்டிருக்கேன் நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு புக் பண்ணி ஆஃப்னவர் ஆகுது எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுறது நான் ஒரு மீட்டிங்காக போகணும் இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிணா ஒரு மீட்டிங் நான் எப்படி அட்டன்ட் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து எனக்கு சீக்கிரம் வந்தீங்கனால் பரவாயில்லை இல்லை டைமுக்கு கரெக்டாக வர முடியல அப்படின்னா உங்களை பிக்கப் இல்லைன்னா கேன்சல் பண்ணிடுங்க இல்லல்லை வந்துவிட்டீங்களா ஓகே இப்போ எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடுவீங்களா கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து வாங்களேன் ஓகே நான் கரெக்டாக அந்த கோயில்கிட்ட வெளியவே நின்றுட்ருக்கேன் ஆ கரெக்டாக வந்துடுங்க ஆ ஓகேங்க